இது உடற்பயிற்சி மாதிரியும் கணக்கில் தான் வரும் நம்ப இது பண்ணுறது மூலமாக உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தாக இருக்கும் நம்ப டாக்டர் கிட்டலாம் போக தேவயில்லை நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல நிம்மதியாக உடற் இது உடற்பயிற்சியில சேரும் ஆனால் சேராது அந்த மாதிரி கணக்கில் தான் வரும் நல்ல ரெண்டுமே பண்ணுறது மூலமாக நம்ம உடம்பு சீக தான் இருக்கும் யோகாவும் ஒரு வகையான உடற்பயிற்சி தான் யோகாவில் நிறைய வகைகள்ருக்குது நிறைய சாணங்கள்ருக்குது இது நம்ப க்ளாஸ் போய் காசு கட்டி தான் பண்ணணுன்னு இல்லை நம்பளே வீட்டில் உட்காந்து இதெல்லாம் பண்ணலாம் இது மூலமாக நம்பளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது இது மூலமாக நம்பளுக்கு உடம்பு சீராக இருக்கும் ரத்தம் ஓட்டம் சீராக இருக்கும் நல்லா இயற்கையாக இருக்கும் உடம்பு நம்ப தேவயில்லாமல் எந்த பிரச்சனகளையும் எடுத்துக்க தேவயில்லை ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷ்ஷன்னு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது இந்த காலத்தில் நிறைய பேர்த்துக்கு உடம்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் எந்த மாதிரி இருக்காது அதனால் யோகா பண்ணுறது மூலமா உடம்பு நல்ல சூப்பராக இருக்கும் நல்லா நேச்சராக இருக்கும்